சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட் யூனிட் பேப்பர் எக்ஸாம் வச்சிருந்தேன் எல்லாத்தையும் இன்னைக்கி கொடுத்துவுட்ருந்தேன் நீங்கள் பார்த்தீங்களா சார் ஓ அப்படியா சார் ஓகே அவனை கொஞ்சம் நல்லாவே படிக்க சொல்லுங்கள் இங்கேயும் வந்துட்டு விளாட்டுத்தனமாவே தான் இருக்கிறான் கொஞ்சம் நான் ஒழுங்கா அவனை படிக்க படிக்க மாட்டேங்கிறான் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ட்யூஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் அவனை அனுப்பி விடுங்க ஓகேவா சரி சார் கட்டாயம் நாங்கள் சொல்லி நான் படிக்க வைக்கிறேன் சார் போன தடவை பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருந்தோமே நீங்கள் வரல அப்படியாங்க சார் ஓகே சார் நீங்கள் எப்போதுமே ரெகுலராக அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வந்துரு வந்தால் தானே நான் வந்துட்டு என்னென்ன நடக்குது அவன் என்னென்னலாம் பண்ணிட்டிருக்கான் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும் ஓகேவா சார் நீங்கள் அடுத்த தடவை மீட்டிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் கட்டாயம் வரணும் வந்தால் தான் அவன் அவனோடய ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்கூல்ல எப்படி எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா சார் நான் ஹிந்தியில மார்க் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்திங்கள அதுவும் நான் வந்துட்டு அவனுக்கு என்னங்கிறதை பார்த்து இனிமேல் அடுத்த தடவை அவனை நல்ல ஸ்கோர் பண்ண வைக்கிறேன் சார்

ஆ சரி சார் நானும் நான் வந்துட்டு பா பார்க்குறேன் அவன்கிட்டையும் பார்த்து நேர்ல போய் பேசுகிறேன் இந்த மாதிரி உங்கள் அப்பா கம்ப்ளைன்ட் பண்ணியிருந்தாங்க நீ ஒழுங்கான முறையில் சாப்பிட மாட்டேங்கியான் அப்படி சொல்லிட்டு அதை திருப்பி வீட்டுக்கு கொண்டு போகாத அந்த மாதிரி நான் பேசி அவனை இது பண்ண சொல்கிறேன் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்